ஆ ஆமாம்ங்க மேம் சொல்லுங்கள் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ ஓகே மேம் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் மேம் மேம் இப்போது நீங்கள் எத்தனை பேர் வர்றீங்கன்றத நாங்க தெரிஞ்சுக்கலாமா மேம் ஓகே மேம் பத்து பேருனா உங்களுக்கு வந்து தவேரா வந்து கரெக்ட்டாக இருக்கும் மேம் நீங்கள் பத்து பேர் வந்து நல்லா ஃப்ரீயாகவே இது பண்ணி வர்றதுன்னா அந்த கேப் வந்து உங்களுக்கு கரெக்ட்டாக இருக்கும் நான் உங்களுக்கு அந்த கேப் வந்து புக் பண்ணிவிடுறேன் மேம் எத்தனை மணிக்கு நீங்கள் கிளம்புவீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா மேம் ஓகே மேம் செவன் தேர்ட்டிக்கு நீங்கள் கிளம்பணுங்களா ஓகே ஓ டிரைவருக்கு ஃபுட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுவீங்கல்ல மேம் இல்லை அவங்கள தனி எடுக்கணும் ஓகே மேம் நீங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்கல்ல மேம் ஆ ஓகே மேம் பேக்கேஜ் வந்து நீங்கள் எயிட் தௌசண்ட் தர மாதிரி இருக்கும் மேம் உங்களுக்கு ஓகேங்கல்ல மேம் புக் பண்ணிவிடலாமா மேம் டீசல் எல்லாமே ஏறி ஏறிடுச்சு இல்லை மேம் டீசல் எல்லாமே ரேட்டு ஏறிடுச்சே டோலுக்கெல்லாம் நாங்கள் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள் மேம் மேம் நீங்கள் ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க மேம் எயிட் தௌசண்ட்ன்றதே வந்து நான் உங்களுக்காக தான் இது பண்ணேன் ஏன்னா கோவில் டெம்பிளுக்கு வர்றீங்க அப்படின்றதுக்காக பத்து பேர் வர்றீங்க மேம் யோசித்து பாருங்கள் மேம் டோல் ஃபீஸ் எல்லாமே கொடுக்கணும் அது எங்களோடய சேர்ந்தது டோல் ஃபீஸுலாம் இல்லை டோல் நீங்கள் எடுத்துகிறதா இருந்தீங்கனா வேணுனா நாங்கள் அந்த பேக்கேஜில் வேணுனா ஒத்துக்கிறோம் மேம் வேணுனா ஃபைவ் ஹண்ட்ரட் வேணுனா ரெடியூஸ் பண்ணிக்கிறோம் மேம் ஓகே மேம் செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து மேம் கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக நீங்கள் அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை நீங்கள் சேஃபாக ட்ராவல் பண்ணலாம் மேம் அப் அண்ட் டவுன் தானே மேம் அப் அண்ட் டவுனா இல்லை ஆ ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேம் நாங்கள் பண்ணி கொடுத்துடுறோம் மேம் நீங்கள் வந்து ஒன் டே பிஃபோர் முன்னாடி மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு இன்டிமேட் மட்டும் பண்ணிவிடுங்க மேம் நான் டிரைவர்லாம் சொல்லி வெச்சிடுறேன் மேம் ரெடியாக வெச்சிடுறேன் ஓகே மேம் ஷியோர் மேம் தேங்க்யூ மேம்